ஹலோ க்ளினிக்குங்களா இந்தமாதிரி நான் நேற்று ப்ளட் டெஸ்ட் கொடுத்துருந்தேன் ரிப்போர்ட் வந்துடுச்சிங்களா மேடம் கணேசன் எவ்வளோ இருக்குது மேடம் க சுகரு ஆமாம் மேடம் ஒரு வாரமா ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஸோ சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணல

ஆ எப்படி மேடம் கண்ட்ரோல் பண்ணுறது எதாவது ஃபுட்டு டயட்டு எதாவது சொல்கிறீங்களா ஆ ஆ ஆ ஆ ஓகே மேடம் இன்சுலின் எதனால் போடணுமா மேடம் இல்லை அப்படே டேப்லெட்டே தரீங்களா ஆ ஆ இல்லை மேடம் இப்போ க்ளினி வந்து கூட எதுவும் டேப்லெட்ஸ் ப பண்ணுவீங்களா அது எவ்வளோ வேணும் அதுக்கு இப்போது க்ளினிக் வந்து போடணுன்னா அதுக்கு அமௌண்ட் எதனால் பே பண்ணணுமா மேடம் அப்படின்னா எனக்கு

சரிங்க மேடம் நான் க்ளினிக்கே வந்து போட்டுக்கிறேன் மேடம் ஆ ஆ சரிங்க மேடம் பத்து மணிக்கு வந்துடுறேன் நான்

சரிங்க மேடம் மறுபடியும் எப்போ மேடம் ப்ளட் டெஸ்ட் எடுக்க வரணும் சரிங்க மேடம் நான் நாளைக்கு நான் நாளைக்கு காலையில க்ளினிக் வந்துடுறேன் மேடம் ஓகே மேடம்

ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்